ஆமாம்பா சொல்லுங்கள் ஆமாம்பா நான் ஸ்கூல் ப்ரின்ஸ்பல் தான் பேசுகிறேன் சொல்லுங்கப்பா சரிங்க ஓகே ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேல் தான் நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூலில் கொடுக்குறோம் நீங்கள் வாங்க பையனுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அவங்க அதை அட்டென்ட் பண்ணிட்டு அவங்க பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நாங்கள் அடுத்தது கொடுக்கலாமா வேணாமான்னு சூஸ் பண்ணுவோம் ஆமாம் இருக்குது பா உடனே அவங்க எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி ஒன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னால் அவர்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸூம் ஸ்கூலில் இருக்குது ஃபீஸூம் நாங்கள் கொறைச்சு கொடுப்போம் அவங்க நல்லா பெர்ஃபார்மென்ஸ் பண்ணிணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூலில் நிறைய எக்ஸ்பீரியென்ஸான ஸ்டாஃபும் ஒர்க் பண்ணிகிட்டுருக்காங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது சிங்கிங் இருக்குது டான்ஸ் இருக்குது இது மாதிரி நிறைய நாங்கள் புதுசா கொண்டு வந்திருக்கோம் நிறைய டீச்சிங்க்கு நிறைய ஸ்டாஃப் எக்ஸ்பீரியென்ஸ்சான ஸ்டாஃப் எங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க ஆமாம் ஹாஸ்டல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஃபுட் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபுட்டை பற்றி கவலைப்படவேண்டாம் ஃபீஸும் உங்களுக்கு இங்கே ஃபுல்லாக கம்மியாகவே இருக்கும் அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் கொண்டு வந்து சேர்க்கலாம் ஓகேப்பா ஆமாம் வேன் ஃபெசிலிட்டிஸ் எங்கள் ஸ்கூலில் ஆமாம் வேன் வேன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எந்த ப்ராபளமும் உங்களுக்கு வராது நாங்களே கேரிங்காக பார்த்துப்போம் அதனால் நீங்கள் எந்த பயமும் இல்லை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கலாம் எங்கள் ஸ்கூலில் சேர்க்கும் போது இனிஷியல் அமௌன்ட் சொல்லுவோம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஓகேபா தேங்க்யூ வெல்கம்